தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அப்போ வந்து தங்களோட வீரம் செறிந்த ஒரு காளை வந்து கூட்டிட்டு போயிட்டு அதை வாடி வாசலில் விட்டு இப்படினு பயங்கரமாக வந்து விளையாடுற ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய விளையாட்டு மிக வீரம் செறிந்த ஒரு விளையாட்டும் கூட இந்த விளையாட்டு வந்து பீட்டாங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தினால தடைவிதிக்கபட்டபோது மூன்று ஆண்டுகள் வந்து தடை செய்யப்பட்டது அப்போது வந்து இளைஞர்கள் நம்ம ஊர் மக்கள் அதுக்கு அப்புறம் வந்து நிறைய இளைஞர்கள்லாம் வந்து ஒன்றிணைந்து மெரினா பீச்லலாம் வந்து பயங்கரமான ஒரு போராட்டம்லாம் நடத்தி தங்களுடைய ஆதரவை வந்து ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்து அந்த பராம்பரிய விளையாட்டை திரும்ப மறுபடியும் அதை எழுச்சியோடு புத்துணர்ச்சியோடு மறுபடியும் அதை கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு பொங்கல் விழாவில் வந்துட்டு இந்த பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்து நடக்கும் இதுக்கு முதலில் தடை விதித்து அதுக்கு அப்புறம் வந்து அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டுத் துறையும் அதுக்கான ஒரு ஆதரவை கொடுத்து அது அந்த காளைகளோட வளர்ப்புக்கும் அந்த காளைகளை வைத்து விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு நிறைய வந்து பயன்தரக்கூடிய நிறைய வந்து செயல்பாடுகளும் அரசும் வந்து செஞ்சாங்க